நாங்கள் வந்து டிராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப பாதுகாப்பாக போகறதுக்கு எங்களோட வீட்டில் வந்து ஒரு பெரியவங்களை வந்து நாங்கள் கூட்டி போவோம் அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து ஃபீலாகும் ஒரு பெரியவங்க இல்லாட்டி எங்களோட அப்பா அண்ணா அதே மேரி ஒருத்தவங்களை வந்து நாங்கள் எப்போதுமே எங்களோட நாங்கள் பயணம் பண்றப்போ எப்போதுமே எங்களோட அவங்கள கூட்டிப்போம் அப்போ தான் வந்து நாங்கள் பாதுகாப்பாக போகறமாரி எங்களுக்கு ஒரு ஃபீலாகும் மற்ற நேரத்தில் வந்து ரொம்ப வசதியாக போகணும் அப்படின்னா வந்து நாங்கள் டிரெயின்லலாம் போகறோம் அப்படின்னா முன்னடியே வந்து ஸ்லீப்பிங் கோச்சாக இருக்கட்டும் ஏசி கோச்சாக இருக்கட்டும் நாங்கள் முன்னடியே வந்து புக் பண்ணிவிடுவோம் அப்போ தான் வந்து முன்னடியே புக் பண்ணால்தான் வந்து அந்த அந்த கூட்ட நெரிசல்லலாம் வந்து டிரெயின்லலாம் போகவே முடியாது எங்களால் அதனால வந்து நாங்கள் எந்த ஸ்லீப்பிங் கோச்சாக இருக்கட்டும் ஏசி கோச்சு இது ரெண்டுத்தில் எது கிடச்சாலுமே நாங்கள் முன்னடியே வந்து புக்கிங் பண்ணிருவோம் டிரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டாருந்தாலுமே சரி ரொம்ப லாங் டிராவல்லாம் போனம்ன்னா பஸ் டிக்கெட்லாம் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிருவோம் அப்படி போனால்தான் வந்து ரொம்ப வசதியாக போகறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கரெக்ட்டாக இருக்கும்னு எங்களுக்கு தோணும் புக் பண்ணிருவோம் அதுக்கு நாங்கள் போகற வழியில எங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸு பசிக்கும் அடிக்கடி சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க அடிக்கடி வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு எங்களுக்கு தேவையான சாப்பாடு ஸ்நாக்ஸு இல்லை சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கனா அவங்களுக்கு தேவையான டிரெஸ்சஸ்லாம் வந்து நாங்கள் முன்னடியே எடுத்து வச்சுப்போம் எங்களுக்கும் தேவைன்னா கூட நாங்கள் டிரெஸ்சஸ்லாம் வந்து நிறைய வேணும் அப்படின்னா கூட எடுத்து வச்சுப்போம் போய் ரெண்டு மூணு நாளில் வரோம் அப்படின்னா வந்து நிறைய டிரெஸெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்ன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கிளம்பும் வந்து இதை மறந்துவிட்டோம் அதை மறந்துவிட்டோம் வீட்டில் வச்சிவிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் முன்னாடியே வந்து நாங்கள் எடுத்து வச்சிக்கிட்டோம் அப்படின்னா கிளம்பும்போது டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் ஸோ நாங்கள் பாதுகாப்பாக போகறதுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு தான் போவோம் டிரெயின் டிக்கெட்டை வந்து மு முன்னடியே புக் பண்ணிப்போம் எங்களுக்கு தேவையான பொருட்களை கூ கூடுமான அளவு வந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை வெளியில் வாங்காத மாதிரி நாங்களே எடுத்து எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடு சாப்பிடுறது அப்படின்னா கூட ஒரு ரெண்டு சப்பாத்தி தொக்கு மாதிரிலாம் வச்சால் கூட அன்னைக்கு நைட்டு நம்ம காலைல டிராவல் பண்ணுறோம் மதியம் பஸ் ஏறுறோம் அப்படின்னா கூட அந்த நைட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுக்குலாம் கெட்டு போகாமல் இருக்கும் லெமன் சாதம் புளி சாதம் அதெலாம் செஞ்சால் கூட மறுநாள் காலைல வரையும் அது வந்து கரெக்ட்டாக இருக்கும் நல்லாருக்கும் அதை அதேமாரி ஒரு ரெண்டு வேளைக்கு வந்து நாங்களே ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு மற்ற இதில் வந்து மற்ற இதுக்குலாம் வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு காசும் மிச்சம் வெளியில சாப்பிடுறதுனால வந்து ரொம்ப வெளியிலையும் சாப்பிட கூடாது வெளியில் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு தான் கேடு கொஞ்சமாக வந்து நம்ம வெளியில் சாப்பிடுறமாரி வச்சிக்கிட்டால் நம்பளுக்கு உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதெலாம் வந்து முன்கூட்டியே வந்து இதெலாம் திட்டமிட்டு தான் எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் சேஃப் ஜர்னியாக வந்து கொண்டு போகறதுக்கு நினப்போம்